இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு என்னுடைய பிறந்தநாள் டேட்டு இருபத்தி மூணு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்து மூணு என்னுடைய மனைவி உடைய பிறந்தநாள் டேட்டு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்து ஒன்று என்னுடைய மகளுடைய பிறந்தநாள் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து அஞ்சு என்னுடைய பையனுடைய பர்த்து டே பதினஞ்சு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு என்னுடைய ஃப்ரெண்டுடைய பர்த்து டே